இன்று இந்தியா சந்திக்கும் சில பெரும் சவால்கள் வந்து அதாவது நம்ம ஊரில் வந்து மேம்பாலம் இல்லாமல் இருந்தது இப்போ மேம்பாலம் கட்டியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரண்ட்டு கரண்ட்டு வந்து ஒவ்வொரு கிராமத்தில் வந்து கரண்ட்டு வசதி இல்லாமல் இருந்தது அதையும் வந்து ஒரு சவாலாக நம்மளோடய அரசாங்கம் எடுத்திருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஊரில் வந்து இப்போ சாக்கடையெலாம் இல்லாமல் இருந்தது அதை வந்து பாதாள சாக்கடை மாதிரி அவங்க பண்ணியிருக்குறாங்க அதனால் வந்து அரசாங்கம் அதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க அரசாங்கம் என்ன தீர்வு சொல்லுதுன்னால் அதை வந்து நம்ம ஆட்கள் நகராட்சி இந்த மாதிரி இதுலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க தண்ணி வசதி பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி தனியாக சப்பை தண்ணி தனியாக பாதாள சாக்கடை அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு வந்து மேம்பாலம் வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டது நிறையா இடத்துல வந்து அந்த ரயில்வே பாலங்கிறப்போது எல்லா ஆட்களுமே ஒரு கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க வந்து அய்யோ இப்போ நம்மளுக்கு நேரம் ஆச்சே எப்படி ட்ரெயின் வர வரைக்கும் நின்றே ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்த ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அந்த வேலைக்கு போகிறது இப்போ வந்து அந்த பிரச்சின கிடையாது ஏன்னெனு கேட்டீங்கன்னால் பாலம் அதாவது கவர்மெண்ட் மூலிமான இந்தியா வந்து பாலம் கட்டி இருக்குது எல்லாம் பண்ணியிருக்கிறனால அவங்க வந்து நம்ம அரசாங்கத்தோடய தீர்வுகள்னு தான் சொல்ல முடியும் அது வந்து தானாக மனுஷன் வந்து எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தீர்வுகள் கொண்டுட்டு வந்தது இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற இது தான் இதை வந்து நாங்கள் இன்று இந்தியா சாதிக்கும் எல்லாம் வந்து முதல்லேலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கஜகஜன்னு டாய்லெட் போகிறதுக்கோ எதுக்குமே இது பண்ணாமல் கொஞ்சம் அஸ்தியாக இருந்ததை வந்து இன்றைக்கு இந்த நிலமைக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்குமே எல்லாமே பண்ணியிருக்குது அரசாங்கம்